ஹலோ அன்னப்பூர்ணா மெஸுங்களா ஆமாங்க இந்தமாதிரி நேற்று இது சிக்கனெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன் சாப்பிட்டோம் பசங்கள் எல்லாேரும் எல்லா சாப்பிட்டாங்க எல்லாேரும் நல்லாயிருக்குனு சொன்னாங்க ஆ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சினையில்ல காரம் எல்லாமே கரெக்ட்டாக இருந்தது குவாலிட்டி எல்லாமே நல்லாத்தான் இருக்குது ஒன்றும் பிரச்சினையல்லாம் இல்லை ஆமாங்க சாப்பாடு வந்து ரேட்டுக்கேற்றளவு தான் இருந்தது ஓகே கரெக்ட்டான இது தான் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சினையே இல்லை அதில் என்னென்னா அந்த இது கொழம்பு அதெல்லாமே கிரேவி ஐட்டம் எல்லாமே நல்லாயிருந்துது இதில் வந்து பார்த்திங்கனா அவங்க டெலிவரி பண்ணவங்க அவங்களும் வந்து வெறும் நல்லா பெருத்தன்மையாக தான் நடந்துக்கிட்டாங்க அவங்களும் நல்லா சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இது பண்ணிணாங்க எதுவும் எக்ஸ்ட்ராவெலாம் இது பண்ணல ஆ ஆமாங்க அவங்களே எஸ்ட்ரா சார்ஜ்ஜெலாம் அந்தமாதிரிலாம் இல்லை நான் வாங்கின இது ரேட்டுக்கு மட்டும்தான் இது பண்ணிணோம் மீதியெல்லாம் எக்ஸ்ட்ராவெலாம் எதுவும் கொடுக்குல அவங்களும் எதுவும் கேட்கல இதில் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சினை இல்லை நல்லாதான் இருந்தது அந்த பேக்கிங் மட்டும் கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி இருந்தது அதைமட்டும் கொஞ்சம் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு இது பண்ணுனீங்கனால் அடுத்ததிலேருந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆ ஒகேங்க தேங்க் யூ